நான் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கேன் இங்கே தென்திருப்பதின்னு ஒரு இடம் சொன்னாங்க அங்கே போகலாம் இல்லை அங்கேதான் போகணும் வேண்டிக்கிறதுக்காக போகிறோம் அந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டால் எல்லாமே சரியாயிடுன்னு சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரங்க அதுதான் அங்கே போலாம்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம் முடிவு பண்ணி அது இன்னும் நெறைய பேர்த்துக்கு அங்கே போய் சரியாயிருக்குதுன்னு சொன்னாங்க அதனால்தான் போலான்ட்டிருக்கோம் ம் ஐடி கம்பெனியில்தான் ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் இங்கே ஏதோ அறிவியல் பூங்கா இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே நல்ல இயற்கையான காட்சிகளெலாம் இருக்குமா இல்லை மரம் செடிகளெலாம் இருக்குமா இல்லை சும்மா ஒன்றும் இல்லாமல் இல்லை அங்கே போனால் எப்படி ஒரு தனிமையாக இருக்குறதுக்கு ஏற்ற இடமா இருக்குமா காசெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சினை இல்லை நீங்கள் அங்கே போனால் அங்கே இருக்கிற இடத்துல யாரோ என்னோடய யாரோ அங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க ஏதோ சாமியார் அங்கே எல்லா எக்யூப்மென்ட்டுமே இருக்குமா அங்கே இப்போ புதுசா என்னோடய சொ சொந்தகாரங்கள்தான் வீடு கட்டியிருக்காங்க அதனால அப்படியே போய் அவங்கள அப்படியே போய் அவங்களையும் பார்த்துட்டுதான் வரணும் இதுக்கெலாம் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ம் மீட்ரு போடுவீங்களா இன்னும் வாடகையை உங்களால் கம்மி பண்ண முடியுமா நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா தென்திருப்பதிக்கு சரி நீங்களே எங்களை அப்படியே எங்கள் சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படியே வந்தீங்கன்னால் அங்கே மத்தியானம் விருந்து வைக்கணும்னாங்க வந்தீங்கன்னால் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஆ சரிங்க போகலாம்